சட்ட சேவைகள் பெறுவதில் கிராமப்புற மக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் என்ன சிரமங்கள்னா இது முதல்லேயே கிராமப்புற மக்கள்லேயே இன்று இன்றளவிலுமே ஒரு ஐம்பது சதவீதம் மக்கள் வந்து படிக்காத மக்களாக தான் இருக்காங்க படிக்காத மக்கள் எந்த இதில் சொல்றேன்னா அவங்க வறுமையினால் படிக்கலை இல்லைன்னா அவங்க படிக்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை வறுமையினால் படிக்கலை அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து இப்போ வழக்கறிஞரோ இல்லை காவல்துறையில் இருக்கறவங்களோ அவங்க சொல்கிறது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்கிது அதுக்கு என்ன எடுக்கணும்னு புரிய மாட்டேங்கிது அதுதான் ஃபஸ்ட்டு வந்து சட்டச்சிக்கல் பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி அந்த இதை போய்ட்டு இப்போ ஒரு பிரச்சனைன்னா அத வந்து எப்டி சால்வ் பண்ணணும் எதிர்கொள்ளணும் தெரியல இங்கே ஊர் உள்ளே அதை பேசி அந்த அந்த பிரச்சனை வந்து என்ன கரெக்டான முடிவுன்னு தெரியாமல் அது ஒரு அது எங்கேயோ போய் முடிஞ்சுடும் நம்ம எங்கேயோ ஆரம்பித்திருப்போம் சால்வ் பண்ணணும்னு ஆரம்பித்திருப்போம் அது வந்து வேறு மாதிரி போய்ருக்கும் அதே மாதிரி இது இது இந்த மக்களோட அடிமை அறியாமையை பயன்படுத்தி இந்த வழக்கறிஞர்கள்லாம் அந்த கேஸை வந்து இழுத்து இழுத்து இழுத்து அவங்களுக்கே அந்த கேஸை பற்றி தெரியாது அது எப்படி முடியணும் அது எவ்வளோ நாளில் அது சரியாகும் ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியாது அதுக்காக சரி எல்லோரும் சொல்கிறாங்க வழக்கறிஞர்ட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க வந்து அந்த கேஸு முடிக்க மாட்டாங்க முடிக்காமல் அவங்களுக்கு அதுங்க மூலிமா பெனிஃபிட் காசு கிடைக்கும்ல ஸோ அதனால் கேஸை வந்து என்ன எவிடென்ஸ் வெச்சிருந்தாலும் இவங்க பக்கம் நியாயமாக இருந்தாலும் அதை இழுத்து இழுத்து அது ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை வந்து இந்த காசு அவங்களுக்கு தேவையான காசு வந்ததுக்கப்புறம் முடிக்கிறாங்க இது ஒரு சில வழக்கறிஞர்கள் நேர்மையாகவும் இருந்து இது மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி வந்து நிற்கிற இடத்துல இவங்க ஏமாற்று செய்கிறவங்களும் இருக்கதான் செய்கிறாங்க இந்த மாதிரி நிறையா அதே மாதிரி காவல்துறையிலுமே அந்த மாதிரி இருக்கதான் செய்கிறாங்க சரி உங்களுக்கு எதுக்கு இவங்கள்லாம் போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படியே முடிச்சி விட்டுருங்க இந்த பிரச்சனையை இது எதுக்கு தேவையில்லாமல் நீதி அவங்களுக்கு என்ன வரப்போகுது இதுலேருந்து ஒன்றும் வரப்போகிற அந்த நீதி வாங்கி தரணும்னு அவங்களுக்கும் அது தோணுனதில்ல இந்த பிரச்சனையை அப்போதிக்கு சால்வ் பண்ணால் போதும் இவங்க என்ன கேட்கவா போகிறாங்க திரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது இதனால தான் இதுதான் அவங்க பெரிய ரொம்ப ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையாகவே இருக்குது